மீன் பிடிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த மீன்கள் எல்லாம் நிறைய வந்து சாகுது நிறைய வந்துட்டு பார்த்திங்கன்னா சாயக்கழிவுகள் எல்லாம் அதில் கலங்குது கலங்கிறதுனா கலக்கிறதுனால ரசாயன கலக்கல் இருக்கிறதுனால மீன்கள் எல்லாம் அதில் குடிச்சுட்டு நிறைய வந்துட்டு சாகுது கடல் கரை ஓரத்தில் வந்து தங்குது இதெல்லாமே நம்மல்லாம் தொலைக்காட்சிலேயும் பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறோம் ஸோ இது தான் தான் இது தான் வந்து பிரச்சனை நம்ம இப்போ க க இந்த மாசுப்பாட்டு தண்ணீர் மாசுபாடு அதேமாதிரி இந்த டிச்சி தண்ணி சாக்கடை தண்ணி எல்லாம் தண்ணியில் கலக்கிறதுனால நிறைய மீன்கள் வந்து சாகுது